இப்போது கோவில்களிலே பார்த்திங்கனாலே நிறைய கோவில்கள் இங்கே உள்ளது இது அதிசயத்தில் பார்த்திங்கன்னா அதிஸ் அதிசயத்தில் ஒன்றுன்னு சொல்கிறது தஞ்சாவூர் பெரிய கோவில் தான் அது ராஜராஜ சோழன் கட்டினது அப்போவே அந்தக் கோவில கோவில கட்டிருந்தாலும் இன்று வரைக்கும் அதை இன்னுமும் பாடம் புஸ் புத்தககங்கள்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க புத்தகங்களிலும் மதங்களில் எல்லா இதில் பற்றியும் புத்தகங்களிலும் நல்லா வருது அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ராஜராஜ சோழன் சோழன் அந்தக் கோவிலை கட்டி உள்ளார் அந்த நீங்கள் இது தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குனாலே அ இந்த இங்கே இருந்தே கோபுரத்தை பார்க்கலாம் உள்ளுக்குள்ளே போனிங்கனா அழகான சில சிற்பங்கங்கள் எல்லாமே இருக்கும் அது ந நல்லாவும் இருக்கும் உள்ளே அங்கே பார்த்திங்கன்னா ரகசிய குகைகள்லாம் உள்ளது அதை நீங்கள் எல்லாம் போய் பார்க்கலாம் வெளில இருந்து பார்க்கலாம் ஆனால் கோவில்குள்ள விட மாட்டாங்க அந்தக் கோவில் அப்போலேர்ந்து இப்போது வரைக்கும் பழமையானது அதை பற்றி இன்னுமும் பேசிட்டு இருக்காங்க இன்னுமும் பாட புத்தகத்தில் அது வந்துக்கிட்டே இருக்குது அதை விட்டிங்கனா திருச்சியில் இருக்க மலைக்கோட்டை அப்போ அந்த காலத்தில் இருந்து அந்த கோப் அந்த மலைக்கோட்டை அப்போலேர்ந்தே இருக்குது உச்சிப் பிள்ளையார் கோவில்னு கூட சொல்வாங்க அந்த பிள்ளையார் கோவிலில் பார்த்திங்கன்னா படி ஏறி மேலே ஏறி போகணும் அது போகும் போதே பார்த்திங்கன்னா கீழே கல்வெட்டுகள்லாம் எல்லாமே இருக்கும் அதுலேருந்து ஏறும்போதே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சில சிற் சிற்பமும் சிலையும் கூட இருக்கும் ஒவ் அதை வந்து பார்த்திங்கன்னா அது ஏறி நீங்கள் போய் மேலே பார்த்தாலே ஒரு நல்ல வியூ கிடைக்கும் அந்தக் கோவில் அப்போலேர்ந்து இன்னுமும் பேசிட்டு இருக்குது இன்னுமும் கூட்டம் குறையாம அது இன்னுமும் வளமிக்க மலைக்கோட்டை கோவில் உச்சி பிள்ளையார் கோவில் என்றும் சொல்வாங்க அந்தக் கோவிலுக்கு வராத ஆளுங்களே இல்லை வெளிநாட்டில் இருந்து எல்லா ஃபாரினர்ஸ் எல்லோருமே வந்து அந்தக் கோவிலுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க மரங்கள் ம பத்தின்னு இல்லாமல் அதோடய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்ப்பாங்க அங்கே மலக்கோட்டைக்கு கீழேயே பார்த்திங்கன்னா அதில் இருந்து சுரங்கங்கள் இருக்குது அங்கேருந்து இறங்கி மேலே வரும் அப்போ அந்த காலத்தில் இருந்து இன்னுமும் இருக்குது அது வேறு பக்கோட்டுக்கு இருக்குது அதை வந்து உள்ளே நொழைஞ்சி போகணும் அது பக்கோட்டுல இப்போது அலோவ் பண்ணுவாங்க அது உள்ள பார்த்தின்னா சிற்பங்கள்லாம் பழைய காலத்து சிற்பங்கள் செதுக்கி வெச்ச சிலைகள் எல்லாமே அந்த சைடில் இருக்கும் போய் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாகவே இருக்கும் இது வரைக்கும் நம்ம அதை எங்கேயிமே பார்த்தது கிடையாது இன்னுமும் நிறைய பேர்த்துக்கு அந்த சுரங்கங்கள் இருக்கிறதே தெரியாது அந்த சைடு அவ்வளோக்கா யாரும் போனதுமில்ல ஏன்னா அதை சுற்றிக்கிட்டு இங்கே இருந்து கீழே பகுதியில் இருந்து அப்படி போகும் போது அவ்வளோ ஒரு சின்ன ஒரு ஜர்க் ஆகும் பயம் வந்துடும் அதில் நான் அந்த பக்கம் இருக்க மாட்டேன் நான்லாம் அந்த பக்கட்ருக்க சிலைகள் சிற்பங்கள் செதுக்கி வைத்த எல்லாமே அற்புதமாக இருக்கும் இன்னுமும் அதெல்லாம் இருக்குதுங்க மசூதி எல்லாமே அப்பேலேருந்தே இருக்குது இப்போ அதுக்கெடையில தெப்பக்குளத்து திருச்சிலேயே பார்த்தின்னா தெப்பக்குளம் சர்ச்சு ஒன்று இருக்கும் அந்த சர்ச்சுக்குள்ளே போனிங்கனா அமைதியாக இருக்கும் எல்லோரும் வந்து கிறிஸ்மஸுக்கு அங்கே கூட்டமாக இருக்கும் ஸ்கூல் பக்கத்திலேயே அங்கிட்டு எல்லாம் இருக்குது எல்லாம் வந்துவிட்டு தான் போவாங்க சர்ச்சில் இருக்க எல்லோருமே ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பைபிள்ல உள்ள எல்லா வசனங்களும் அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்குது அது புரிஞ்சு அதுக்கான அர்த்தங்களையும் அவங்களே விளக்கி கொடுப்பாங்க விளக்கமா சொல்லி புரிய வைப்பாங்க இது நிறைய இதே மாதிரி விஷயங்கள் அங்கே செதுக்கி வைக்கப்பட்டிருக்குது ஓவியம் ஓவியமாக அங்கே வரையப்பட்டிருக்குது அந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தைமே அங்கே தெளிவாக பதிக்கப்பட்டிருக்குது நீங்கள் போனிங்கனாலே அங்கே பார்த்து எல்லாத்தையும் எல்லா விவரங்கள் நீங்களே தெரிஞ்சுக்கலாம்